ஹலோ சார் எங்கே சார் இருக்கீங்க ஆமாம் சார் ஆல் சூப்பர்வைசிங் போட்டாங்க இங்கே தஞ்சாவூரில் தஞ்சாவூர் வந்ததில்லை இதுக்கு முன்னாடி ஆ சார் வந்துக்கிட்ருக்கேன் சார் எப்படி போகிறதுன்னு தெரியலை ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் நீங்கள் எப்படி சார் வருவீங்க சைக்கிளில் வர்றீங்களா ஆ ஆ சரிங்க சார் சரிங்க சார்

ஆமாம் சார் இதுக்கு முன்னாடி அங்கே வந்ததில்லை ஹால் சூப்பர்வைசிங் போயிருக்கேன் அங்கே தஞ்சாவூருக்கு அந்த ஸ்கூலுக்கு வந்ததில்லை அதனால் தான் உங்களை காண்டெக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்கலான்னு தான் இன்றைக்கு கால் பண்ணியிருந்தேன் சார் நீங்கள் எப்போ சார் ரீச் ஆகுவிங்க ஆமாம் சார் ஃபுல்லாக அஞ்சு நாள் போட்டுருக்காங்க அங்கே தான் கண்டினியூவா எக்ஸாம் நடக்குது அதுதான் வருசையாக இனிமேல் அடுத்தடுத்த நாள் அங்கே தான் சார் வரணும் புரியலைங்க சார் ஆ வந்துடுறேன் சார் ட்ராவலில் தான் இருக்கேன் வந்துடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் ஸ்டாண்டு வந்துடுவேன் அங்கே ஆ ஆ சரிங்க சார் வந்துருவேன் சார் சீக்கிரமாக வந்துருவேன் நீங்கள் எப்போ சார் ரீச் ஆகுங்க சரிங்க சார் சரிங்க சார் ஆ நான் ரீச் ஆயிட்டு கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு சார் ஆ சரிங்க சார் எத்தனை மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பத்து மணிக்கா அப்படிங்களா இல்லை சார் பத்து மணிக்கு ஸ்டூடண்ட்ஸ் வர்றதா இருந்தால் நம்ம ஒரு ஆஃப் அண்ட் நவர் முன்னாடியே அங்கே போகிற மாதிரி இருக்குமே

அப்படிங்களா ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ பத்தே கால்லேருந்து ஒரு மணிநேரம் தானாக சார் ஒன்றே கால் ஒன்றே கால் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் சரிங்க சார்

ஹாலுக்கு முப்பது ஸ்டூடண்ட் இருப்பாங்கள் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் டைம் ஆயிடுச்சி நான் வந்து ரீச் ஆயிட்டு உங்களை கூப்பிட்றேன் ஆ ஓகே சார் வெச்சுர்றேன் சார்